இப்போ விவசாயம் வந்து ரொம்ப மாறிட்டு நான் வந்து விவசாயம் எங் எங்கள் வீட்டில் வந்து தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா தாத்தாவுக்கு அப்புறம் அப்பா இப்போ அப்பாவுக்கு அப்புறம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் விவசாயம் பார்த்துட்ருக்கோம் விவசாயம் எங்களுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு ரெண்டு வேலிக்கு நிலம் இருக்குது பம்பு செட்டோடு போர் செட்டோடு நிலம் இருக்குது ரெண்டு போர் இருக்குது நாங்கள் வந்து முப்போகமும் நடுவோம் தண்ணி இருக்கிறதுனால நாங்கள் ஆற்று தண்ணி எதிர்பார்க்கமாட்டோம் நாங்கள் போர் தண்ணி போட்டு முப்போகம் நடுவோம் இப்போ என்ன அதில் பிரச்சினைனா நாங்கள் முன்னெலாம் இப்போ வந்து ரொம்ப மா எல்லாம் மாறிட்டு இப்போ எதுக்கெடுத்தாலும் யூரியா பொட்டாஷியம் இது மாதிரி செயற்கை உரங்களை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இயற்கை உரங்கள் மாட்டு எரு மாட்டு சாணம் அதெலாம் உபயோகப்படுத்துகிறதே கிடையாது நாங்கள் வந்து மாட்டு ஸ் எங்கள் வீட்டில் மாடு கிடையாது நாங்கள் மாட்டு தொழுவத்தில் போய் சொல்லிவிடுவோம் எங்களுக்கு வந்து மாட்டு எரு வேணும் ரெண்டு டிப்பர் மூணு டிப்பர் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் அதை ஏற்றிட்டு வந்து வயலில் கொட்டி கொட்டி தண்ணி வச்சு நிரவி விட்டுருவோம் நிரவி விட்டுவிட்டு நாங்கள் பயிர் வந்து அது வயலில் ஃபஸ்டு அந்த இடத்த சுற்றி தண்ணி வச்சு கட்டி விட்டுட்டு அண்டை போடுவாங்க அண்டைன்னு சொல்லுவாங்க சுற்றிலும் சேறால் வெட்டி சமப்படுத்துவாங்க சமப்படுத்திவிட்டு வண்டியை விட்டு அடிச்சு மட்ட பலகைன்னு சொல்லுவாங்க அதை போட்டு நல்லா பலகையால அதை சமப்படுத்திவிட்டு அதில் வந்து மொதல் நாள் வீட்டில் இருக்கிற விதையை வந்து தண்ணியில் ஊற போடுவாங்க ஒரு நாள் ஃபுல்லும் நைட் ஃபுல்லும் ஊற போட்டு மறுநாள் அதை கரையில் ஏற்றி வச்சு ஒரு சாக்கோ படுதாவோ போட்டு நல்லா மு காற்று போகாம மூடி கட்டிவிடுவாங்க ரெண்டு நாள் அதில் வந்து தண்ணி ஊற்றுவாங்க அதில் வந்து முதல் கொம்பு இரண்டாம் கொம்புன்னு சொல்லுவாங்க ஸ்லாங் எங்கள் பகுதியில் கொம்புனால் அதில் முளைச்சி இருக்கும் நெல் நெல் வந்து முளைச்சி இருக்கும் நீட்நீட்டாக அதை எடுத்துகிட்டு போய் அந்த வயலுடைய மூலையில் இறங்கி அதை தெளிச்சு நாற்று நாற்று கிளப்பை கிளப்புவாங்க நாற்று கிளம்பும் தண்ணி பாய்ச்சுவாங்க மொதல் நாள் வச்சு மறுநாள் தண்ணியை வடிகட்டிவிடுவாங்க அப்புறம் தண்ணி பாய்ச்சுவாங்க அதில் உய்துநீர்ன்னு சொல்லுவாங்க மொதல்நீர் சொல்லுவாங்க அது வந்து சின்னச்சின்னதாக முளைச்சிருக்கும் அப்புறம் வந்து தொடர்ந்து தண்ணி பாய்கிறது இருப்பாங்க நாங்கள் வந்து நாட்டு எருதான் அதிகமாக உபயோகப்படுத்துவோம் செயற்கை எரு உபயோகப்படுத்தமாட்டோம் அந்த இயற்கை உரத்தை போட்டு நாங்கள் இப்போ பண்ணுவோம் ஆனால் இப்போ நிறைய பேர் செயற்கை உரம்தான் பண்ணுறாங்க நாங்கள் நாங்கள் அந்த நாற்றை வந்து பறிச்சு ஒரு இருபத்துரெண்டு நாள் கணக்கு நாற்றுக்குனு வயசு இருக்குது அந்த நாற்றுக்கு ஏற்ற வயதுக்கு ஏற்ற மாதிரி நாற்றை வந்து அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நடுவோம் வயலில் நட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இயற்கை உரங்கள் வந்து அதை மருந்து வந்து நாங்கள் வந்து கோமியம் இதெல்லாம் கலந்துதான் அடிப்போம் இயற்கையாக தான் பண்ணுவோம் ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிவிட்டாங்க நிறைய மருந்து அந்த பூச்சி களைக்கொல்லி இது மாதிரி சொல்லி களைக்கொல்லி அடிக்கிறதுனால் மருந்து மண்ணே செத்து போய்விடும் அதெல்லாம் அடிச்சு அதையும் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துகிறாங்க மண் வளத்தையே பாதிக்கிறாங்க நாங்கள் வந்து அதெல்லாம் பண்ணமாட்டோம் நாங்கள் இதுதான் பண்ணுவோம் நடுவோம் இப்போ வந்து நடவுக்கெனு நிறைய மிஷின் வந்துட்டு நடவு மிஷினு அதுவே நடவு செஞ்சு அதுவே கேக் மாதிரி நான் அப்படி டோட்டலாக விவசாயத்தையே அப்படியே டோட்டலாக மாறிடிச்சு நடவுக்குனு மிஷின் வந்துட்டு அந்த மிஷின் தான் இப்போ நடுறது அதுவே இப்போ கையால் நடுறத்துக்கும் நம்ம இயற்கையாக கையால் செய்கிறத்துக்கும் மிஷினை வச்சு செய்கிறத்துக்கும் நிறையா மாற்றம் இருக்குது கையால் நடும்போதும் அவ்வளோ அழகாக இருக்கும் நெல்மணி நெல் பார்க்குறத்துக்கு அவ்வளோ அழகாக நாற்றும் எதுவும் பழுதாகாது ஆனால் மிஷினை வச்சு நடுறது வந்து ரொம்ப ஒன்று ஒன்றா நட்டுக்கிட்டு ரொம்ப மிஷின் பழுதாகிடும் இப்போ வந்து வரப்பா விட்டுறாங்க இந்த பக்கம் தண்ணி வச்சு எல்லாம் அவங்க மழையில் லாஸ் ஆகிடுது செலவாகுது இப்பெலாம் இந்த யூரியா ரேட்டு அதிகமாக இருக்குது அந்த ரேட்டு அதிகமாக இருக்குது இந்த ரேட்டு அதிகமாக இருக்குதுனு சொல்லிட்டு செலவு கம்மி பண்ணுறத்துக்கு வரப்பா தெளிச்சுர்றாங்க வரப்புனா தண்ணி விட்டு இது மாதிரிலாம் நாற்று ஒரு நாள் விதைய எடுத்து அப்படியே வயல் ஃபுல்லும் தெளிச்சு விட்றது தெளிச்சு விட்டு தண்ணியை வடிக்கட்டுறது அவங்களுக்கு நடவு பண்ணுறதோ இப்போ நடவு பண்ணுறதும் நாற்று பறிக்கிறதோ அது மாதிரி எந்த வேலையுமே கிடையாது களையெடுக்கிறது மட்டும்தான் வேலை களைக்கும் இப்போது மிஷின் மருந்து வச்சு அடிச்சுட்றாங்க இதனால யாருக்கு பாதிப்புனால் மண் வளம் ரொம்ப பாதிக்கும் நம்மளோட நம்மளோட நடவு அந்த இதுவே அந்த பாரம்பரிய இதுவே அழிஞ்சுக்கிட்டு வருது நடவு நடவு எங்கே பார்த்தாலுமே நடவு கிடையாதுதான் நடவுன்னு சொல்லமாட்டேறாங்க நடுகிறத்துக்கும் ஆள் வரமாற்றேங்க அதனால் வரப்பே தெளிச்சுறாங்க வரப்புதான் வந்து அது எங்கே பார்த்தாலும் தெளிக்கிறாங்க அதனால் ரொம்ப மாறுதல் வரப்பு நல்லாதான் இருக்கும் ஆனால் ஒரு காற்றடிச்சாலே வரப்புலாம் படுத்துவிடும் அப்படியே வயப்படுத்து புகையான் அடிச்சுடும் நட்டால் கொஞ்சம் தாங்கும் என்னா காற்று மழையாக இருந்தாலும் தாங்கும் புகையான் அடித்தாலும் தாங்கும் அந்த விவசாயமே அப்படியே மாறிடிச்சுனு சொல்லலாம் நிறையா மாறிட்டு இப்போ மிஷினு வந்து நடுது மிஷினு வந்து தண்ணி தண்ணி முன்னலாம் மாட்டு வச்சு ஏற்றம் வச்சு தண்ணி இரைப்போம் இப்போ அதெல்லாம் ரொம்ப மாறிட்டு முன்னாடி வாய்க்காலெல்லாம் சுத்த பண்ணித்தான் வைப்பாங்க ஆனால் இப்போ எதுவுமே பண்ணுறது இல்லை அவங்கபாட்டே வராங்க வரப்பு வயலில் உள்ளவங்க நாங்களே ரெண்டு வேலி வச்சுருக்கோம் நாங்கள் செலவே பார்க்காம நாங்கள் நடுவோம் ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க எங்கள் ஊரில் நூறு குழிக்கு மேலே வச்சுருக்கவுங்க என்ன பண்ணுவாங்க சும்மா வரப்ப தெளிச்சுட்டு போய்விடுவாங்க வந்தால் விளையிது போனால் போய்விட்டுன்னு வரப்ப தெளிச்சுட்டு போய்விடுவாங்க அவங்களுக்கும் வரும் வரப்பு தெளித்தா என்னா பிரச்சினைனா நல்லா கிளம்பும்தான் ஆனால் நடுறதுக்கும் வரப்புக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது ரொம்ப மாறிட்டு விவசாயம் வந்து இப்போ ரொம்ப மாறிட்டு எல்லாமே இயற்கை உரத்தை விட்டுவிட்டு செயற்கை உரத்தைத்தான் அதிகமாக போடுறாங்க செயற்கையாக தான் நடத்துகிறாங்க அதனால் இப்போ விவசாயம் ரொம்ப மாறிட்டு பாரம்பரியமாவே பாரம்பரியம் விவசாயம் இருந்ததுக்கான அடையாளமே இப்போ குறைஞ்சிடுச்சி ரொம்ப நன்றி